கிராமப்புறத்தில் வந்து இளைஞர்கள் வந்து ஒயிலாட்டம் ஆடுவாங்க கர்ச்சீப்பை வந்து கையில் வச்சு ஒயிலாட்டம் ஆடுவாங்க பெண்கள் வந்து கும்மி கொட்டுவாங்க கிராமப்புறத்தி வந்து இது ரெண்டுமே வந்து மிக பார்க்க வந்து அழகாகவும் ரவுண்ட் ஷேப் வந்து வடிவமாகவும் ஒரு கிராமப்புறத்தி வந்து நிகழ்ச்சி ஒரு அழகான நிகழ்ச்சி உணர்த்துகிற மாதிரியும் இருக்கும் நல்லா இருக்கும்